விவசாயம்னு செஞ்சுமனாக்க ஃபர்ஸ்ட்டு உழவுகள் ஓட்டி வைக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை ஓட்டி அதை பதப்படுத்தி ஏர் கூப்பிட்டு அதை டே இது ஓட்டணும் கெட்ட ஓட்டணும் கெட்ட ஓட்டி மறு நாளே ஓர் ரெண்டு ஆளை வெச்சு கால்வாய் இரை போடுவது மஞ்சு கட்டுவது அதெல்லாம் பயன்படுத்தி வெச்சுக்குன்தான் விதை கொண்டாந்து அதை நட்டு தண்ணி கட்டணும் தண்ணி கட்டி அது முளைச்சி மேலே வந்தால் களை எடுத்துறது கொத்துவது அதுக்கு தண்ணி கட்டுவது உரம் போட்டு பராமரிக்கிறது இதெல்லாம் செஞ்சு முன்கூட்டியே இதெல்லாம் செஞ்சு வைச்சாதான் நம்ம அதை பயன்படுத்த முடியும் அதை அப்புறமா பராமரிச்சு ப பதத்துக்கு வரும்போது பூ பிஞ்சு வரும்போது மருந்தடிக்கணும் பாங்காக பார்த்துக்கணும் எதாதானால் சேதாரம் பண்ணாத பார்த்துக்கணும் அதை அப்படி இருந்தால் தான் அதை பயன்படுத்தி எடுக்க முடியும் நம்ம செய்கிற வேலையை